ஆ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த க்ராஃப்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் நான் வந்து மேட்டெல்லாம் வந்து பின்னுவேன் மேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நிலை லேஸ் செய்யறது ரொம்ப பிடிக்கும் நான் அந்த நிலை லேஸ் வந்து செய்ய முயற்சி செஞ்சுருக்கேன் ஃபஸ்ட்டு அட்டெம்ட்டே பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போ வரையும் நான் வந்து அந்த லேஸை வந்து எங்கள் வீட்டு வாசலில் வந்து தொங்கவிட்டிருக்கேன் அந்த லேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து மணியெலாம் மணி வச்சு அப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன ஸ்டோன் வச்சுதான் அந்த லேஸை நான் செஞ்சேன் அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் கீழே வந்து குட்டி குட்டியாக வந்து பூ மாதிரி வச்சு செஞ்சேன் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேறென்ன பொருள் நான் செஞ்சேன் அப்படின்னா என் எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாங்க எங்கள் அப்பா படத்துக்கு வந்து மாலை வந்து செஞ்சேன் அது எப்படின்னா த்ரெட்டை உல்லன் நூலில் செஞ்சேன் அது என்ன கலர்னால் பார்த்தீங்கன்னா ரெட் கலரும் எல்லோ கலரும் வந்துட்டு மிங்கில் பண்ணி செஞ்சேன் அது இன்ன வரையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் அந்தமாதிரி நான் செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் என்னோடய பெரிய அட்டெம்ட் என்னனு பார்த்தீங்கன்னா விநாயகர் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் செய்யணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு களிமண்ணில் வந்து நான் விநாயகர் செஞ்சேன் விநாயகர் செஞ்சது அப்படியே விநாயகர் மாதிரிதான் வந்துச்சு எல்லோருமே பார்த்துட்டு இந்த அளவுக்கு உனக்கு தெறமை இருக்கா இவ்வளோ அழகா செய்ஞ்சிருக்கே விநாயகரை இப்படின்னு சொல்லிட்டு நான் அதிலயே வந்து கல்ரப்பயே அந்த களிமண்ணில் செஞ்ச விநாயகரை வந்து காய வச்சு அதுலேயே பெயிண்ட் பண்ணி இருந்தேன் அந்த அந்த பொருள் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு அந்த விநாயகர் வந்து எல்லோருமே பார்த்து பாராட்னாங்க அதை வந்து நான் எங்கள் வீட்டு வாசலில் வெச்சுருந்தேன் வாசலில் வெச்சு விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி என்ன பண்ணிணோம் அப்படின்னா அருகம்புல் அதெல்லாம் போட்டு நாங்கள் வந்து பூஜை பண்ணிணோம் பூஜை பண்ணிட்டு அதை ஒரு மூணாது நாள் வந்து தண்ணியில் கரைச்சிட்டோம் ஸோ அதை வந்து நான் எங்கள் வீட்டில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வெச்சுருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் வாஸ் செஞ்சேன் வீட்டில் ஃப்ளவர் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளவர் வாஸ் செஞ்சேன் டிவிக்கு டிவிக்கு சென்டர்லையும் ச சி டிவிக்கு சைடில் வந்து ரெண்டு சைட்லையுமே வெச்சுருந்தேன் அந்த பூ என்னமோ வந்து நான் கடையில் வாங்குனதுதான் பட் கீழே உள்ள அந்த கோப்பை வந்து நானே செஞ்சேன் எப்படி செஞ்சேன் அப்படின்னா ஒரு மேட்டு ஒயிட் கலர் மேட்டு வாங்கி உல்லன் நூலில் வந்து கலர் கலராக நூல் வெச்சு அழகா வந்து செஞ்சு நான் அந்த ஃப்ளவர் வாஸ் வெச்சுருந்தேன் அப்படிதான் எங்கள் வீட்டை வந்து நான் ரொம்பவே அலங்கரித்தேன் அப்புறம் நான் என்ன பண்ணிணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையாலையே வந்து ஒரு ஆர்ட்டு வரைஞ்சிருந்தேன் அந்த ஆர்ட்டை வரஞ்சு எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரெண்டில் மாட்டிருந்தேன் எப்டி இருக்கும் அந்த ஆர்ட்னால் ராதையும் கிருஷ்ணனும் சேர்ந்து ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்கும் அந்தமாதிரி வந்து நான் வந்து கையாலையே வரஞ்சு அதை வ நாலு கார்னர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய நானே வந்து செஞ்சு சட்டம் செஞ்சு அழகாக வந்தது ஃப்ரேம் பண்ணிண மாதிரியே அழகாக மாட்டியிருந்தேன் இப்படிதான் என்னோடய வீட்டை வந்து நான் அலங்கரிச்சுருக்கேன் இந்தமாதிரி இந்தமாதிரி கைவினைப் பொருட்கள் தான் செஞ்சுருக்கேன் நான் கலைப்பொருட்கள் கைவினைப் பொருட்கள்லாம் இந்தமாதிரி சின்ன சின்னது தான் அழகாக செஞ்சு நான் எங்கள் வீட்டை அலங்கரிச்சுருக்கேன்